எங்கள் பக்கத்தில் குற்றங்கள் நடக்குதுன்னா அதிகமாக குடிக்கிறாங்க அதிகமாக குடிக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் இடைஞ்சலும் பண்ணுறாங்க ஒருசில இடத்தில் கள்ளச்சாராயம் இது பண்ணுறதுனால மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு என்ன தேவைன்னா காவல்துறை இங்கே வந்து இந்த மதுபானத்தை ஒரு ஒரேடியாகவே ஒழிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சில கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தால் ஒவ்வொரு வீட்டில் இருக்க உள்ளவங்களுக்கு வாழ்க்கை ஆதாரம் நல்லபடியாக வாழ்வாங்க மக்கள் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக போய்தான் ஒருசில வீட்டுகளில் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்றாங்க அதனால இந்த காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து மேலிடத்தில் பேசி கொஞ்சம் இந்த மதுபான ஒழிப்பு செஞ்சால் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றப்படி எங்களுக்கு ஒன்றும் இல்லை